கோழிகள் பராமரிப்பது எப்படினால் கோழிகளை எப்போவுமே இரு கோழி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் கோழிகளுக்கு மூணு மாதமா அஞ்சு மாதம் ஊசி போடுவாங்க ஊசி போட்டுவிட்டு பார்த்தா கோழிகள் நல்லா இருக்கும் கோழி இருக்க தீனி கரெக்ட்டாக போடணும் என்னென்ன போடணுமோ அது தெரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும் கோழியும் நல்லா வளர்ச்சியும் வரும் பக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இடம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நல்லதான் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் பன்றி காய்ச்சலும் இதுவும் கொர இதுவும் வராமல் கொரானா வராமல் இருக்கும் அதெலாம் இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லதுதான்